இப்போ வந்து ஒருத்தர் வந்து நம்மக்கிட்டே ஏதோ ஒரு முக்கியமான விஷியத்த சொன்னாங்கன்னால் அல்லது அது முக்கியமான விஷியம் இல்லைன்னா சீக்கிரேட் இந்த மாதிரி சொன்னாங்கன்னால் அது வந்து நம்ம யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாதுங்க ஓகே அது வந்து வேறு யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது அது நமக்குள்ளே அந்த நாங்க எங்கள் ரெண்டு பேருத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கணுமே தவிர அந்த மாதிரி வெளியே போகக்கூடாதுங்க ஆனால் என் நண்பன் ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணிவிட்டான் நான் அவனை ரொம்ப நம்பினேங்க ரொம்ப நம்பி இந்த மாதிரி வந்து இவங்கக்கிட்டேலாம் யாருகிட்டியும் சொல்லிடாத நீ அப்படின் சொன்னதுக்கு அவன் வந்துட்டு யாருக்கிட்டே சொல்லக்கூடாதோ அந்த விஷியத்த வந்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாதோ அவங்கக்கிட்டேயே சொல்லிவிட்டாங்க அந்த விஷியத்த வந்து அது வந்து என் லைஃப்பில் ரொம்ப வந்து வந்து ரொம்ப இதுங்க அதாவது எப்படி சொல்வது ஓ ரொம்ப அது வந்து மன உளைச்சல் அந்த மாதிரி இதாகிடுச்சிங்க இந்த ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்டே ஒரு விஷியத்த நம்பி சொன்னால் அந்த விஷியத்த வந்து நாங்கள் அப்படியே வெச்சுக்கணும் மற்ற யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது இது வந்து அவனுக்கும் நடக்குங்க இப்போ வந்து எனக்கு மட்டும்தான் நடக்குதான் அவனுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதிரி நடக்குங்க அதனால் வந்து ஒருத்தங்களை நம்பினா அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றணுங்க நம்பிக்கையை வந்து ஏ அந்த ஒருத்தவங்க மேலே வெச்சுருக்க நம்பிக்கையை வந்து எழக்கற மாதிரி பண்ணக்கூடாது இல்லைன்னா அந்த நம்பிக்கையை தரைக்குறைவாக இது பண்ணக்கூடாதுங்க என் லைஃப்பில் வந்து இது வந்து ரொம்ப இதாச்சுங்க